எங்கள் வீட்டுத் தோட்டத்தில் செடிகள் மரங்கள் நிறைய வச்சிருக்கோம் வச்ச மரத்தை நல்லா பழங்கள் பூக்கள் எல்லாம் நிறையா பழங்கள் பூத்து காய்த் காய்கள் காய்ச்சிருக்கு பூச்செடிகளிலெல்லாம் நிறைய பூ பூத்திருக்கு பக்கத்து வீட்டுக் குழந்தைங்க பெரியவங்கள் வந்து பறிச்சுட்டு போய் தினம்தோறும் வச்சிக்குவாங்க பக்கத்தில் கோவிலுகளுக்கும் நிறைய பறித்து கொடுப்போம் அவங்களும் அவங்க சாமிக்கு படைக்கிறதுக்கு பண்ணிடுவாங்க அதனால எங்களுக்கு மனது நிறைவாக இருக்குது சந்தோசமாகவும் இருக்குது மேலும் அந்த செடியை காய்கறி செடி பூச்செடி நிறைய செடி வச்சிருக்கோம் மல்லிகைப்பூ செடி ம இது ரோஸ் செடி காக்கடை துண்டாமல்லி மல்லிகை அந்த மாதிரி நிறைய செடி இருக்குது மரங்களும் மாமரம் இருக்குது கொய்யா இருக்குது நெல்லிக்காய் மரம் இருக்குது இன்னும் நிறையா மரம் வச்சிருக்கேன் தென்னை மரமும் நிறையா வச்சிருக்கேன் இதையும் வச்சி நான் நாட்டு உரந்தான் போடுறேன் செடிகளுக்கெல்லாம் காசு ஓ வெளியே எங்கேயும் கெமிக்கல் எந்த உரத்தையும் போடுறதில்ல வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற காய்கறியே போதும் நாம் யூஸ் பண்ணிண போக வேஸ்ட்டாக மிச்சமாகுற கட் பண்ணி வேஸ்ட்டாக எடுக்கிற காய்கறியை அதையே வச்சி நாம் அந்த செடியை ஏ வேறு உரத்தில் போட்டோமுன்னால் நாள் அடைவில் அதுவே நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா ஆறு மாதத்துக்கு வருடத்துக்கு ஒரு வாட்டியோ ஆட்டுப்புழுக்கையோ இல்லை வே வேறு உரம் வேறு உரமுன்னால் இந்த வேப்பம் இலைகளை கொழுந்துகள் வேப்பம் இல கீழே உதிரும்ல்ல அந்த மாதிரி உரமெல்லாம் போட்டம்ன்னா வேப்பம் கொட்டை அதையெல்லாம் பொறுக்கி நல்லா மண்ணுக்கு உரமாக கலந்து போட்டமுன்னால் களிமண் ஓட மிக்ஸ் பண்ணி போட்டால் ரொம்ப நல்லது மரம் நல்லா செடி கொடி நல்லா வரும் எல்லா செடிகளுக்கும் போடலாம் தப்பு இல்லை ரோஸ் செடிக்கு முதற்கொண்டு போடலாம் நல்லா வரும் கெமிக்கல் உரத்தை போடுறனால அது குறிப்பிட்ட ஸ்டேஜு வரைக்கும்தான் பலன் கொடுக்கும் இயற்கையான உரம் போட்டிங்கின்னா அது நீண்ட காலத்துக்கு உங்களுக்கு நிரந்தரமான பூவும் நல்லா அது ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா கலராகவும் இருக்கும் அதனால் நீங்கள் அங்கே இங்கே வேஸ்ட் பண்ணாமல் குப்பையில் போடாமல் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற காய்கறிகள் பழங்கள் அதுவே நல்ல உரமாக தான் வரும் அக்கம் பக்கத்தில் கிடைக்கிற இந்த வேப்ப மரத்தோடய இது கிடச்சிதுனா அதையும் கொண்டு வந்து போடுங்க அது ரொம்ப நல்லது